ஆமாம் மேடம் சாந்தி பூக்கடை தான் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் என்ன மாதிரி பூவெல்லாம் வேணும் மேடம் உங்களுக்கு ம் சரிங்க மேடம் எப்போது எப்போ மேடம் வேணும்

டோரியாயெலாம் இப்போ கிடைக்கறதில்ல அதெலாம் இப்போதிக்கி தர முடியாது அது வந்து இப்போ உற்பத்தியிலே இல்லையா அதனால் டோரியாயெலாம் இல்லை நீங்கள் வேறு எதனால் பூ அதுக்கு பதிலாக கேளுங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் வேணுன்னால் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் பரவாயில்லைங்களா டோரியா உங்களுக்கு க உங்களுக்கு கட்டாயம் டோரியா வேணுன்னால் ஒரு கிலோவே ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படி வரும் இல்லை மேம் அது இப்போ உற் அது இப்போது உற்பத்தியிலே இல்லை அது அது வந்து எப்படி சொல்கிறது அது டிமாண்டி கொஞ்சம் இப்போ அப்படி தான் இருக்கும் அவ்வளோ காசு தான் வருமே நீங்கள் மற்ற பூ கூட மத் மல்லிகைப்பூ வந்து அது ஒரு கிலோ ஒரு ஐந்நூறுரூவா தான் ஆனால் டோரியா மட்டும் குறைக்க முடியாது ரோஸ்ஸெலாம் வந்து நீங்கள் வாங்கிற கலர் பொறுத்து இருக்கும் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் டோரியா மட்டும் ரேட்டெலாம் குறைக்க முடியாது மற்ற இது வேணால் குறைச்சிக்கலாம் சரி நீங்கள் சரிங்க மேம் சரி நீங்கள் நேரில் வாங்க எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் ம் நேரில் வாங்க பேசிக்க